யோகா என்பது ஒரு வகையான உடற்பயிற்சி என்று அனைவரும் நினைக்கின்றனர் அது வந்து தவறு யோகா என்பது நாம் செய்கின்ற அந்த பயிற்சியின் மூலமாக உடல்நலம் மேம்படுவதுடன் உடல் ஆரோக்கியம் பெறுகிறது உலக நாடுகளுக்கு எடுத்துக்காட்டாக யோகா இன்று விளங்கி வருகின்றது அதனாலத்தான் உலக யோகா தினமே உலகம் முழுவதும் மக்கள் கொண்டாடி வருகின்றனர் யோகாவை நாம் பின்பற்றினால் நோய்நொடி இல்லா வாழ்க்கை நாம் காணலாம் தினசரி காலையும் மாலையும் யோகா செய்ய வேண்டும் அதன் மூலமாக ஆரோக்கியமான உடல் நலத்தை நாம் நிச்சயமாக பெறமுடியும் அதில் ஒன்றும் சந்தேகமே இடமில்லை அந்தளவிற்கு யோகா உடலை வலுப்படுத்துகின்றது